ஆ ஹலோ நாங்கள் வந் ஆ நாங்கள் வந்து இது ஸ்பினாச் கேட்டிருந்தீங்கல்ல நீங்கள் என்னோடய நேம் வந்து நான் இருங்கப்பா என்னோடய நேம் வந்து நந்தினி நாங்கள் கீரை கடை வச்சிருக்கோம் நீங்கள் வந்து கீரை வந்து நிறைய கீரை வேணும்ன்னு சொல்லி ஃபோன் பண்ணியிருந்தீங்கல்ல நேற்று ஸோ அதுக்காகதான் இப்போ கால் பண்ணியிருக்கோம் வல்லாரக்கீரை அப்புறோம் அரக்கீரை சிறுக்கீரை பொன்னாங்கண்ணி இதெல்லாமே இருக்குது எல்லாமே வந்து ஃப்ரஷ்ஷாகவேதான் இருக்கும் டெய்லியுமே வந்து எங்களுக்கு தோட்டத்தில் இருந்துதான் நாங்கள் எடுத்து வந்து வியாபாரம் பண்ணுறோம்ப்பா ஸோ உங்களுக்கு வந்து என்ன மா எந்த என்ன கீரைவகைகள் வேணும் வேறு ஏதாவது இது தவிர்த்து வேறு ஏதாவது கீரைங்கள் வந்து வேணுமா ஆ முருங்கக்கீரை இருக்குது இருக்குதுப்பா இருக்குது உங்களுக்கு எவ்வளோ குவான் ஓகே அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் இது என்னோடய நம்பர்தான் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்கள் நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து முன்னாடியே இப்போ நாளைக்கு என்ன கீரைக்கட்டு வேணுமோஅத முன்னாடியே வந்து மெஸேஜ் பண்ணிடுங்க நான் அதேமாதிரி உங்கள் அட்ரஸும் வந்து மெஸேஜ் பண்ணிடுங்க நாங்கள் வந்து டோர் டெலிவரியே உங்களுக்கு பண்ணிக்கொடுப்போம் ஓகேங்க ஓகே ஓகே சரிப்பா நீங்கள் இப்போ நாளைக்கு வந்து என்ன உங்களுக்கு கீரை வகைகள் வேணுமோ அதை மொதல்நாள் வந்து சாயந்தரமே நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா காலையில் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம் ஓகேங்களா ஓகே ஓகே எத்தனை இப்போ ரெண்டு வகை கீரை வேணும் எவ்வளோ வேணும் ரெண்டு கீரையில ஒரு ஒரு கட்டு ஓகேங்களா சரிங்க ஓகேங்க ஓகேங்க தேங்க்யூப்பா ஆ